ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்து பதினாலாவது வருஷத்தில் கொண்டு வந்தாங்க இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா திறந்த வழியில் மலம் போகறது தவிர்க்கிறக்கு அப்புறம் வந்து திடக்கழிவு மே மேலாண்மையை கொஞ்சம் சுத்தமாக வைக்கிறக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அறுவெறுப்பா இருந்துச்சு நினச்ச இடத்துலேலாம் கிடக் கிடக்கும் அந்த மாதிரி விஷியங்களலாம் தவிர்க்கணுங்கிறக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஏன்னா மலம் கழிக்கிறதெல்லாம் வந்து கழிவறையில் தான் போய் பண்ணும் நினச்ச இடத்துல பண்ணுறங்காட்டி கெட்ட ஸ்மெல் எல்லாம் வரும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்தமாரி விஷியத்தை கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து இது ரெண்டாயிரத்து ஒம்போதில் வந்து நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிறவங்க வந்து யோசிச்சாங்க அவரோட யோசனையை வந்து இது கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி பாரத் ஸ்வச் பாரத் அபியான்னு கொண்டு வந்துருக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து என்எஸ்எஸ் கேம்ப்பில் இருந்துருக்கேன் நான் போய் ரோட்டோரத்தில் இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணுறது மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை அவங்க கழிவறை எல்லாம் சுத்தமாக வச்சிருக்குறாங்களான்னு செக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நான் கேம்ப்பில் வந்து ஒரு ரெண்டு வாரம் பார்த்துருப்பேன் அது நிறைய இடத்துக்குப் போய் நிறைய செக் பண்ணிருப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கிறேன் அதற்கப்பறம் வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்கவங்களே வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சிப் போட்டால் வந்து தூய்மை பணியாளருக்கு வந்து அது வசதியாக இருக்கும் ஏன்னா எல்லாம் ஒன்னாக போட்டுறங்காட்டி அவங்க பிரிக்கணும் கையில் அவங்க கையில் தொட்டுப் பிரிப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் அறுவெறுப்பா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களலாம் மக்கள் செஞ்சால் கொஞ்சம் நல்லாருக்கும்